இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கற ஸ்கூலில் கழிப்பறை குடிநீர் பெஞ்சு மேஜை நல்ல உணவு இதெல்லாம் வந்து கொடுக்கறாங்களான்னா கொடுக்கறாங்க நல்ல உணவு கொடுக்கறாங்க கழிப்பறை புத்தகம் எல்லாமே வந்து இருக்குது ஆனால் என்னன்னா கழிப்பறை வந்து நல்ல ப்ராப்பரான கழிப்பறை இருக்கான்னால் இருக்காது நல்ல குடிக்கிற தண்ணி வந்து ஃப்ரூஃப் புயூரிஃபையர் வாட்டர் இருக்கான்னால் இருக்காது நல்ல புத்தகங்கள் கொடுக்கறாங்க பெஞ்சு மேஜையெல்லாம் குழந்தைங்க உக்காந்து நல்லா படிக்கிற மாதிரி நீட்டாக இருக்கான்னால் ஒன்று கால் உடஞ்சிருக்கும் இல்லை மேலே இருக்கற அந்த செதில் மாதிரி இருக்கிறதெல்லாம் மேஜை எடுத்திருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே போல் நல்ல உணவு வழங்கப்படுகிறதான்னால் ஓகே இப்போல்லாம் நல்ல உணவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் இன்னும் அதில் கொஞ்சம் சேர்க்கலாம் இவற்றை இதில் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவைன்னு பார்க்கப் போனால் கழிப்பறை குழந்தைங்க வந்து அடிக்கடி பாத்ரூம் போனால் தான் அவங்களோட உடம்பு நல்லாயிருக்கும் அதே போல் கழிப்பறை தூய்மையாக இருந்தால் இன் தூய்மையாக இருக்கணும் இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் உடல்நிலை பாதிக்கப்படும் குழந்த நல்லா இருந்தால் மட்டுந்தான் அந்தக் குழந்தையால மற்றதெல்லாம் நல்லா படிக்க முடியும் அதுக்கப்புறமாக மற்றதெல்லாம் தேவை ஃபஸ்ட்டு நல்ல கழிப்பறை நல்ல குடிநீர் நல்ல உணவு இது மூணுமே தான் தேவை அதுக்கப்புறந்தான் டேபிள் சேர் பெஞ்சு எல்லாமே படிக்கிற பிள்ள எங்கே வேணாலும் உக்காந்து படிக்கும் ஆனால் உடம்புக்குத் தேவையான சத்து ஆகாரம் தண்ணி குடிநீர் இது எல்லாமே இருந்தால் மட்டுந்தான் ஒரு குழந்தையால நல்லா படிக்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அதனால இதில் எவற்றை மேம்படுத்தலான்னால் கழிப்பறை மேம்படுத்தணும் நல்ல தண்ணி கொடுக்கணும் நல்ல உணவு கொடுக்கணும் அதுக்கப்புறமேக்கு நல்ல புத்தகம் பெஞ்சு எல்லாம் இருந்தால் போதும்